ஹலோ இந்தியன் டிராவல்ஸுங்களா ஆமாங்க ரெண்டு மணிநேரத்துக்கு முன்னாடி உங்க டிராவல்ஸ்லேருந்து ஒரு ஆட்டோ அனுப்பிச்சி இருந்திங்களங்க ஆமாங்க ஆமாங்க அதில் இப்போ ஆரியூர் கோவிலுக்கு போய்ட்டு வந்தேங்க வந்து வீட்டில் வந்து பார்த்தங்காட்டியும் என் பர்ஸ்ஸும் செல்லும் மிஸ் ஆகிடுச்சிங்க அதான் அவங்க வந்தவங்க யாருன்னு தெரியாதுங்க ஓ சூரியாங்களா சரி அவங்ககிட்ட கேட்டு என் பர்ஸு மொபைல்லாம் அங்கே இருக்கான்னு கேட்டு சொல்ல முடியுங்களா சரிங்ண்ணா சரிங்ண்ணா ரொம்ப நன்றிங்க